பொதுவாக இந்த மாதிரி திட்டமெல்லாம் நிறையா இருக்குது இதில் வந்து எதுனால் மோடிஜி அறிமுகப்படுத்துன பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் இது என்னென்னால் விவசாயம் செய்கிறவிங்களுக்கு வந்து மாத வந்து இவ்வளோ மானியம் அப்படிங்கிற இதில் வந்து பணம் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்டில் ஏறுவது இது ஒன்று அப்புறம் இதே மாதிரி சிலிண்டரோட திட்டம் ஒன்று கொண்டு வந்தார் அது அது வந்து ரேட்டு கம்மியாக்கிறது அது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சி அப்புறம் அது இல்லாமல் இன்னும் நிறையா திட்டமெல்லாம் நிறையா இருக்குது இந்த குப்பைகளெலாம் கரெக்டாக போடணும் குப்பையை அந்த ஒழிப்பு பிளாஸ்டிக் ஒழிப்பு இந்த மாதிரி நிறையா திட்டம் இருக்குது இதை வந்து கரெக்டாக நல்லா பண்ணுறாங்க எப்படி எங்களுக்குனால் பக்கத்து வீட்டில் இருந்து சில பேர் வந்து கொஞ்சம் ஏழையாக இருப்பாங்க இவங்களால் சிலிண்டரு வாங்க முடியாது அவங்க எப்படி வாங்குவாங்கன்னால் ரேட்டு கம்மியாக இருந்தால் தான் வாங்குவாங்க அடுப்பு வாங்கி வெச்சுருப்பாங்க சிலிண்டரு வாங்க காசு இருக்காது அதெலாம் சிலிண்டரு வந்து ரேட்டு கம்மியாகிறனால சிலிண்டரு வந்து கொஞ்சம் வாங்க ஈஸியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற செய்கிற வேலை வந்து கொஞ்சம் குறையும் அதே மாதிரி கொஞ்சம் மாதம் மாதம் பை குறிப்பிட்ட மானியம் வரது மூலமாக அவங்களோட அன்றாட தேவையை வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக ஆச்சுன்னா அதை வெச்சு அவங்க அட்ஜெஸ்ட் பண்ணிப்பாங்க